நான் த தைச்சு கொடுக்குற துணி சட்டை வே இதுவே வந்து எல்லோருமே நல்லா இருக்குது பரவாயில்ல அப்படி தான் எல்லோருமே சொல்லியிருக்காங்க வந்து யாருக்கு வேணுனாலும் எப்போ வேணுனாலும் வந்து எங்கக்கிட்டே வந்து துணி எல்லாம் வந்து தைச்சிக்கிட்டு போவாங்க எல்லோரும் பரவாயில்ல நல்லா இருக்குது அப்புடிதாங்க சொல்வாங்க வந்து என்னை பாராட்டியும் சொல்கிறாங்க சரி பரவாயில்ல ஆஹா பிரமாதம் நல்லா இருக்குது அப்புடின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க வந்து நான் என் பேத்திக்கு கூட ஒரு ப இது கவுன் மாதிரி ஒன்று கவுனு ஒன்று தைச்சு குடுத்தேங்க இப்போ பிறந்த நாளைக்கு அதுவும் வந்து நல்லா தான் இருக்குது நல்லா பிரமாதமாக இருக்குது தாத்தா அப்டின்னுலாம் சொல்லி எல்லாம் எல்லாம் பாராட்டுவாங்க அதனால் வந்து நீங்கள் எந்த வாடிக்கையாளர் வந்தாலும் அவங்கள்ட்ட துணியை வாங்கிக்கிட்டு கரெக்டாக தைச்சு கொடுத்துருவேங்க